ஹலோ ஆ மேடம் வணக்கம் மேடம் மல்லிகைப்பூ தோட்டம் வச்சிருக்கேன் மேடம் ஒரு ஒரு ஏக்கரில் டெய்லி சேல்ஸிங் இருக்கு நான் என்கிட்ட நிறைய மல்லிகைப்பூ இருக்கு சேல்ஸ் பண்ணலாமா மேடம் நீங்கள் வாங்கிப்பிங்களா இப்போ ஒரு மார்க்கெட் ரேட் வந்து ஆயருவாலந்து தொள்ளாயிருபா ஆயருபா போயிட்டுருக்கு மேடம் சரி மேடம் கண்டிப்பாக பண்ணித்தரேன் நாங்கள் குறச்சலா கொடுக்குறோம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறாப்ல இருந்துச்சுன்னா நாங்கள் கம்மியாகவே தரோம் ஆ சரி மேடம் நானே கடையில வந்து டெலிவரி பண்ணிவிடுறேன் அப்புறோம் ரோஸும் இருக்கும் எங்கள்கிட்ட ஒரு நாளை உங்களுக்கு இப்போ பத்து கிலோ வேண்ணாலும் குடுக்குறோம் பதிஞ்சி கிலோ வேண்ணாலும் கொடுக்குறோம் எவ்வளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய கொடுக்குறோம்

உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் மேடம் மினிமம் ஒர் நாளைக்கு ஆ கண்டிப்பாக கொடுக்குறேன் மேடம் இருக்கும் நம்பள்கிட்ட அவ்வளோ இருக்கு ஆ ரோஸ் இருக்கு மேடம் இல்லைன்னா ம்ம பன்னீரு பன்னீர் ரோஸு தான் மேடம் இந்த சின்ன சின்ன தான் இருக்கும்ல அது சரி மேடம் அதலாம் கொடுத்தறோம் நீங்கள் அமௌன்ட்டு மட்டும் எனக்கு அன்னன்னைக்கே கொடுத்துருங்க ஏன்னா நாங்கள் டெய்லி வேலைங்களுக்கு ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சரி ஓகே ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ மேடம்